நீண்ட வரலாற்றைக் கொண்ட சில கலாச்சார மரபுகள் என்னுடைய குடும்பத்தில் இன்றும் நடைமுறையில் உள்ளது எடுத்துக்காட்டாக வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு முதலில் குழந்தையின் முதல் மொட்டை குலதெய்வத்திற்கே அடிக்க வேண்டும் என்பது அனைவரின் குடும்பத்திலும் பின்பற்றக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மரபு அதேப்போல என்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குலதெய்வப் பூஜை சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன்னும் சிறப்பாக அதாவது ஆண்டு ஆண்டு நடைபெறும் வழிபாட்டை விட ஐந்தாவது ஆண்டு மிகவும் சிறப்பாக கோலாகலமாக அனைத்து உறவினர்களையும் அழைத்து சீரும் சிறப்புமாக நடைபெறும் அந்த விழாவில் அனைவரும் அறியாத சொந்தங்களையும் அறிந்து கொள்வோம் அந்த விழாவில் விடிய விடிய வான வேடிக்கை வண்டி வேடிக்கை மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என பல்வேறு கலை நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கும் எனவே இதுப்போல தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கலாச்சார மரபை பின்பற்றுவார்கள்